சுற்றுலாப் பயணிகள் தமிழ் நாட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்லையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கும் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா அங்கே தமிழ்நாட்ல ஒரு மாதிரி மேரேஜ் நடக்கும் அதர் ஸ்டே அதர் ஸ்டேட்டில் வேறு மாதிரி மேரேஜ் நடக்கும் இங்கே பார்த்தோம்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் மேரேஜ் நடக்கும் அந்த மூணு நாள் நாலு நாளுமே திருவிழா மாதிரி தான் இருக்கும் அதை கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பாங்க அப்புறோம் இங்கே திரு அதே போல் அதே போல் இந்த கோயில் திருவிழா நாடகம் தெருக்கூத்து இதெல்லாம் வைப்பாங்க அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஆ நைட்டு அந்த திருவிழா டைமில் தூங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கணும் அதுக்காக தான் நாடகம் இதெல்லாம் வைக்கிறது அதுலையும் அந்த திருவிழான்றது அவங்க திருவிழாவில் இருக்கறவங்க மட்டும் அல்லாது அதை பார்க்கறவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதில் போட்டிகள் வைப்பாங்க நிறைய போட்டி வைப்பாங்க கயிறு இழுக்கிறது உரி அடிக்கிறது கபடி கிரிக்கெட்டு எல்லா போட்டியும் வைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைமில் அந்த சுற்றுலாப் பயணிகளும் வந்து கலந்துக்குவாங்க